பழங்கள் பழங்கள்லாம் எப்படிம்மா திராட்சைலாம் எப்படி ஒரு கிலோ திராட்சை ஒரு கிலோ வேர்க்கடலை ஒரு கிலோ இது சப்போட்டா ம் சப்போட்டா ஒரு கிலோ ஒரு கிலோ வேர்க்கடலை ஒரு கிலோ மாதுளம்பழம் வந்து திராட்சைப் பழம் ம் போதுங்க வேறு எல்லாம் ஒன்றும் வேணாங்க சார் மேடம் ம் நேரடியாக சரிங்க மேடம் வீட்டிலேயே கொண்டாந்து வீட்டிலேயே கொண்டாந்து கொடுத்துருங்க ம் ஆ அட்ரஸ் அனுப்பிவிட்றேன் ஆ அட்ரஸ்ஸு வேணுமா

ம் ஆ சரி ம் ம் ஆ ஆ ம் சரிம்மா ஆ சரி அனுப்பி வைக்கிறோம் ம் ம் சரி